விவசாயிகள் வந்து புதிய மின் இணைப்பு வந்து எப்படி பெறுவாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு ஒரு சர்விஸ் ஒரு வீட்டுக்கு ஒரு சர்விஸ் வாங்கணுன்னா அது எப்படி வாங்குவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போர் அடிச்சுட்டு அந்த போருக்கு சர்விஸ் வாங்குனுன்னா ஃபஸ்ட்டு தாலுக்கா ஆஃபிஷ் போவாங்க தாலுக்கா ஆஃபிஷ் போயிட்டு விஏஓவை பார்ப்பாங்க விஏஓ அப்படின்னா மணியன் மணியன்ந பார்த்துட்டு பேசுவாங்க அவங்க அப்புறம் அவங்க கேட்குற டிடையால்ச நம்ம கொடுத்துட்டு என்னென்ன டிடையல்ஸ் அவங்க கேட்குறாங்களோ அந்த டிடையல்ஸை நம்ம கொடுத்துட்டு அவங்க ஒரு டூ தௌசன் த்ரீ தௌசன் கேட்பாங்க அதை கொடுத்துட்டு அப்புறமா நமக்கு சர்விஸ் நம்பர் ஒரு ஒரு நாலு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் தான் நம்மளுக்கு சர்விஸ் நம்பர் அதனால நம்ம சைடில் இருந்து நிறைய பிரச்சினையா சந்திப்பாங்க சர்விஸ் இல்லாததுனால் நிறைய பேர் என் சர்விஸ் இல்லாமல் இருக்குது சர்விஸ் சர்விஸ் வந்து கரண்ட் இல்லாமல் ஏன் இருக்கிங்க கரண்ட் இல்லாமல் நிறைய பேர் கஷ்ட பட்டு இருக்காங்க ஸோ அந்த காலத்துலேலா கரண்டே இல்லை கரண்டே இருக்காது கரண்ட் இல்லாமல் விளக்கை வச்சு ஏற்றுவாங்க விவசாயிகள் நிறயா பிரச்சினய சந்திப்பாங்க சந்தித்து இப்போ கொஞ்ச இனிப்பு வாங்கி இப்போ கொஞ்ச விவசாயிகள் மின் மின் வாங்கிப்பாங்க